தமிழ்மொழி சுவாரஸ்யமான கதைலாம் இருக்குது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் வினை வினை அறுப்பான் தினை திணை அறுப்பான் இருந்தாலும் ஒரு நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது செய்கிறவங்களுக்கு கெட்டது நடக்கும் ஒரு ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உண்மையான நண்பன் தான் வந்து உதவணும்